ஒரு புத்தகத்தை படித்து முடிக்க எனக்கு ஒரு ஆஃப்பனவர் எடுத்துப்பேன் பொறுமையாக படிப்பேன் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் புக்குதான் எடுத்துப்பேன் சின்ன புக்கு எடுத்துக்க பெரிய சைஸ் புக்கு தான் எடுத்துப்பேன் ஆனால் ஸ்டோரி இருக்கற புக்காக படிக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் சின்ன புக்கு எடுத்திங்கன்னா ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் தான் ஆனால் மேக்ஸிமம் நான் பெரிய புக்காக எடுத்து படிச்சனால் ஒரு மணி நேரம் தான் படிக்கணும் ஒரு ஆஃப்பனவர் ஒன்னவர் படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் அதனால நான் பெரிய புக்காக எடுத்து படிப்பேன் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக படிப்பேன் ஒரு மணி நேரம் படிப்பேன் தொடர்ந்து இப்போ மாதாந்திர வாராந்திரனா வாரத்துக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி படிப்பேன் அதுலேருந்து ஒரு ஆஃப்பனவர் ஒன்னவர் படிப்பேன் அப்புறம் தோன்கிறப்பலாம் படிப்பேன் ஸ்டோரி புக்காக இருந்துச்சினா எப்போலாம் தோணுச்சோ எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கனோ அப்போலாம் படிப்பேன் டைமிங்லாம் இல்லை எப்போலாம் நான் ஃப்ரீயாக இருக்கனோ எப்போலாம் தூங்குகிறதுக்கு முன்னாடி கூட நான் படிப்பேன் ஏன்னா ஸ்டோரிஸ் புக்ஸுலாம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவர்கள் ஆத்தர் இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை வரலாறை படிக்க ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் அந்த புக்குலாம் நான் ரொம்ப லைக் பண்ணி படிப்பேன் ஆனால் கொஞ்சம் நேரம் நான் புக்கு படிக்கிற பழக்கத்தை விடுறதில்ல படிச்சிட்டு தான் இருக்கேன் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான்